நம்ம தமிழ்நாட்டோடய தாய்மொழியே வந்து தமிழ்தான் நம்பளோடய தாய்மொழியும் வந்து தமிழ்தான் என்னதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்மொழி வந்து அழிஞ்சுக்கிட்டே வந்தாலும் அந்த தமிழ்மொழியை வந்து காப்பாற்றணும் அதை வந்து எல்லோரும் இனிமேல் வந்து பேசணும் அப்படிங்குறத்துக்காக நிறையா வந்து தமிழ் சங்கங்களெலாம் வந்து செயல்பட்டுகிட்டுதான் இருக்குது உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே பேசிய மொழியே வந்து தமிழ்மொழிதான் அப்டின்னு வந்து சொல்கிறாங்க குமரி கண்டத்தில்தான் வந்து ஆதிமனிதன் தோன்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிருந்தே நம் பேசுகிற மொழி வந்து பேசப்படுற மொழியும் தமிழ்மொழிதான் உலகத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோன்ற மொழி தமிழ்மொழிதான் அப்படின்னு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் வந்து நமக்கு வந்து இருந்துக்கிட்டுதான் இருக்குது நம்மளும் வந்து படிச்சுக்கிட்டுதான் இருக்கோம் எனக்கு வந்து பிடிச்ச மொழி வந்து தமிழ்மொழிதான் என்னதான் ஹிந்தி இங்கிலீஷ் அப்படின்னு வந்து சப்ஜெக்டில் வந்து லாங்குவேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தாலும் தமிழ்மொழியை வந்து மையப்படுத்திதான் வந்து இன்ன வரையுமே அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நிறையா பேர் வந்து தமிழ் கல்வி முறைதான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க நானெலாம் வந்து ஸ்கூல் படித்தது எல்லாமே தமிழ்தான் டென்த்து லவென்த்து ட்வெல்த்து ஃபுல்லாக ஸ்கூல் எல்லாமே நான் படித்தது வந்து தமிழ்தான் எனக்கு தமிழ்மொழிதான் வந்து வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும் தமிழ்மொழியில் வந்து நிறையா வந்து வடச்சொற்கள் வந்து கலந்திருந்தாலும் சரி தமிழ்மொழி வந்து தனி சிறப்பாக இருக்குது அப்டின்னு கூட வந்து நிறையா சொல்கிறாங்க அது வந்து பேசுறத்துக்கு வந்து தமிழ்மொழி வந்து ரொம்ப நல்லாவும் சூப்பராகவும் இருக்கும் அதில் வர்ற கவிதைகள் சொற்றோடர்கள் இன்னும் நிறையா இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக எதில் இருக்குது அப்டின்னு பார்த்திங்கனா தமிழ்மொழியில்தான் வந்து இருக்குது ஆனால் அந்த தமிழ்மொழியை வந்து நம்ம வந்து அழிய விட்டுட கூடாது நம்மளும் வந்து வெட்கப்படக்கூடாது பொது இடத்தில் வந்து நம்ம பேசுறத்துக்கு வந்து ஐய்யோ இங்கிலீஷில் பேசினாதான் வந்து நம்மளை வந்து மதிப்பாங்க இப்போ யார் தமிழெலாம் பேசுகிறா அப்டின்னு நம்ம தமிழ் வார்த்தைகளை வந்து நம்ம வந்து கொறச்சுக்கிட்டுதான் போகிறோம் ஆனால் அந்த மாதிரி வந்து நம்ப வந்து கொறச்சுக்கிட்டே போகக்கூடாது தமிழ்மொழியை வந்து நம்ம வந்து பேசணும் நம்ம பேசுறத்துக்கு வந்து வெட்கப்படக்கூடாது ஏனால் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பிறந்துருக்கோம் நம்மதான் வந்து தமிழ்மொழியை வந்து வளர்க்கணும் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போனாலே இங்கிலீஷ் தெரிஞ்சால்தான் வேலை உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியுமா உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் நல்லா வந்து எழுத தெரியுமா அப்படிதான் கேட்குறாங்களே தவிர தமிழ்மொழி தமிழ் பேசுவிங்களா தமிழை நல்லா எழுதுவிங்களா அப்படிங்குற கேட்குறனால இப்போ தமிழோடய பயன்பாடே வந்து கொறைஞ்சுக்கிட்டே போகுது இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்குதான் வந்து அந்த தமிழ்நா தமிழோடய வந்து அருமை வந்து தெரியல இப்போ இங்கையே படிச்சுட்டு வெளில வந்து வேறு இப்போ நாட்டுலெலாம் வேலை பார்க்குறாங்க அவங்கள்தான் பார்த்திங்கனா தமிழ் மொழிக்காக வந்து வந்து போராடிக்கிட்டிருக்காங்க நம்ம தமிழரெலாம் அங்கே ஏதாவது வந்து ஒரு தமிழ் துணைச்சங்கம் வச்சு வந்து எதாச்சும் நடத்துனாங்கனா அங்கே வந்து போய் கலந்துக்கிறது அங்கே வந்து தமிழை பற்றி பேசுவது தமிழ வளர்க்குது வளர்க்கிறது அப்படின்னு வந்து நிறையா வந்து பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க இருந்தாலும் கூட நம்பளும் வந்து தமிழ்மொழியை வந்து விட்டுற கூடாது ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிறையா வந்து கொள்கைகள் சங்கங்களெலாம் வச்சு தமிழ்மொழியை வந்து காப்பாற்றிட்டுதான் இருக்காங்க நல்லா தமிழ் பேச தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் பேச எழுத தெரியிறவங்களுக்கு தமிழில் இது மாதிரியே டைப்ரைட்டிங் பண்ண தெரிகிறவங்களுக்குதான் வந்து அது மாதிரி கோர்ட்டு மற்றபடி இந்த வேலை எல்லாமே வந்து தராங்க அதனால வந்து நம்ம தமிழ்மொழியை வந்து நம்ம என்றைக்குமே வந்து அழிய விட்டுற கூடாது ஏனால் அது வந்து நம்மோடய வந்து தாய்மொழி நம்ம அதை வந்து நம்ம நல்லா பேசணும் இப்போ நிறையா பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ் வந்து படிக்கவே தெரில இந்த சின்ன சின்ன க்ளாஸ் பிள்ளைங்களுக்கு கூட சுத்தமாக தமிழ் தெரிய மாட்டேங்கிது இங்கிலீஷ்தான் வந்து ஒரு பேஸிக் லாங்குவேஜாகவே வச்சுக்கிட்டு என்ன தமிழ் பேச தெரியாமல் தமிழ் எழுத தெரியாமல் இன்னமும் இருக்காங்க அ அ ஆ இ ஈ லாம் தெரிய மாட்டேங்கிது க ங ச இதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து அவர்களுக்கு வந்து தெரியவே மாட்டுது அதை ஒரு வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கமாட்டேறாங்க என்ன பண்ணுறாங்கனா தமிழ் இங்கிலீஷு ஹிந்தி அந்த மூணு லாங்குவேஜை அப்படியே வச்சுட்றாங்கனால ஓ ஹிந்தி நமக்கு தேவைப்படுது இங்கிலீஷ் நமக்கு தேவைப்படுது தமிழோடய பயன்பாடு என்ன தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது தமிழ் வந்து எழுத முடியல தமிழ் நம்ப எப்படி எழுதுவது எப்படி வந்து படிக்கிறதுங்கிறது சுத்தமாக வந்து இப்போ வந்து உள்ள ஒரு காலக்கட்டத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்கிது என் பெண்ணுக்கு வந்து இங்கிலீஷில் சொன்னால்தான் தெரியும் என் பையனுக்கு வந்து இங்கிலீஷில் சொன்னால்தான் தெரியும் மூன்ஸ்ஸுனால் என்னன்னு தெரியாது ஒரு சின்ன பிள்ளைங்கள்ட்ட அதுவே த்ரீன்னு சொல்லுங்க ஓ த்ரீயைதான் வந்து மூன்றுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு நிறத்த எடுத்துக்கிட்டோன்னு வச்சுகோங்களேன் கலர்ஸெலாம் இருக்குதுல்ல இப்போ வந்து நம்ம பச்சைன்னு சொன்னால் தெரியமாட்டிது ஓ இது க்ரீனா இது வந்து ரெட்டா அப்படின்னு சொன்னால்தான் வந்து அவர்களுக்கு தெரியுது இது சிவப்பு இது பச்சை அப்படின்னு சொன்னால் கூட வந்து அது தெரியமாட்டி தெரியமாட்டேங்குது சுத்தமாக அது ஏன்னு தெரியலை ஆனால் நம்ப வந்து அப்படி வந்து இருந் இருக்கக்கூடாது இப்போ வருங்கால சந்ததியினருக்கு வந்து நம்மதான் வந்து தமிழ்மொழியை வந்து அழிய விடாமல் நம்மதான் வந்து தமிழ்மொழியை வந்து பேசவும் எழுதவும் அதை வந்து நம்மதான் வந்து சொல்லித் தரணும் என்னதான் அரசாங்கம் வந்து தமிழ் சங்கங்களை வச்சு வந்து நம்ம வளர்த்தாலும் நம்ம வீட்டிலேருந்தேதான் வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கற்று தரணும் எப்படி ஏனால் அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து வந்து நிறையா பேர்கிட்ட தமிழ்மொழியை பரப்புவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்டருந்தே வந்து நம்ம தமிழ்மொழியை வந்து நல்லா வந்து பரப்பணும் நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கே வந்து தமிழ் படிங்க அம்மான்னு எழுது அப்பான்னு எழுது வந்து நம்மதான் வந்து சொல்லித்தரணும் நம்ம சொல்லி தந்து நம்ம வந்து அவர்கள வந்து பேச வைக்கணும் அவங்க வந்து வெட்கப்படக்கூடாது இது ஓ மூன்றுனால் மூணு இதை வந்து அவர்களுக்கு தெரியணும் ஓ இதுதான் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க இததான் வந்து அப்படி சொல்கிறாங்க அப்டின்நு சொல்கிறாங்க நமக்கு கூட தமிழ் கூட நான் சரியா பேச பேசலைன்னாலும் அதர் கண்ட்ரில உள்ளவங்கள் வேறு வேறு மாநிலத்தில் உள்ளவங்கள் எல்லோருமே கூட தமிழ் வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப வந்து தெளிவாகவும் அவ்வளோ சூப்பராகவும் பேசுகிறாங்க இப்போ வந்து சினிமா நடிகைகளே எடுத்துக்கோங்களேன் அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பேசுறப்போ பாருங்க தமிழ்நாட்டில்தான் பிறந்துருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டைப் பற்றி தெரியாத மாதிரி என்னமோ நம்ம தமிழே பேச தெரியாத மாதிரி இங்கிலீஷ்லியே அப்படியே பேசுவாங்க தமிழ் பேசினா வெக்கம்னு ஆனால் இதே வேறு மாநிலத்தில் உள்ள நடிகைகளெலாம் நம்ம மக்களுக்கு புரியணுன்னு எப்படி பேசுகிறாங்க தமிழ்மொழியில் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் பிறந்த நம்மளே தமிழ் பேச வந்து வெட்கப்படக்கூடாது நம்மதான் நம்ம தமிழை பேசணும் நம்ம தமிழ்மொழியை யார் வளர்க்கணும் நம்பதான் வளர்க்கணும்